என்னுடைய பர்ட்டே இருபது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு என் கணவருடைய பிறந்த நாள் இருபத்தி எட்டு ஃபெப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எங்களுடைய நிச்சயதார்த்தம் ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்துச்சு எங்களுடைய திருமணம் இருபத்தி எட்டு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபது எங்கள் குழந்தையின் பிறந்த நாள் எட்டு ஜூன் ஆயிரத்தி ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு